சார் நான் இந்த அமேசான்ல ஆர்ட்ரு போட்டிருந்தேன் சார் அதில் வந்து எனக்கு அது என்னோடய கிட்ஸுக்கான்டி ஆர்ட்ரு போட்டிருந்தேன் அதில் வந்து சம் ப்ராப்ளம்னால் டேமேஜ் ஆயிடுச்சினால் அதை வந்து நான் ரத்து செஞ்சிகிட்டேன் ஆனால் அதுக்குள்ளே ஆர்ட்ருக்குள்ள பணம் வந்து எனக்கு வந்து இன்னும் கிடைக்கல அது எப்படி சார் அப்ளை பண்ணும் எப்படி கிடைக்கும் இல்லை நான் அப்ளை பண்ணாலும் இன்னும் திரும்பவும் வரமாட்டுக்கு சார் எனக்கு கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் சீக்கிரம் கேட்டு சொல்கிறிங்களா சார் இல்லை சார் அது வந்து நான் ரத்து பண்ணி ஒரு ஃபோர் ஃபோர் டேஸ் ஆகுது சார் ஆனால் இன்னும் அது திரும்ப கிடைக்கல எனக்கு ஆனால் நீங்கள் சொல்கிறிங்க செவன் டேஸ்க்குள்ள ரத்து பண்ணால் கிடச்சிரும் அப்படின்ட்டு ஆனால் எனக்கு கிடைக்கல சார் கொஞ்சம் என்னன்னு கேட்டு சொல்லுங்கள் சார் ப்ளீஸ் சார் எனக்கு கொஞ்சம் பணம் திரும்பியும் கேட்டு சொல்லுங்களேன் என்னோடய அக்கௌண்டுக்கு இன்னும் பணம் வரல சார் வந்தால் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சார்